இல்லை உயிருக்கு ஆபத்தான நிலைமை எல்லாம் எதுவும் கிடயாது குதிரையை கரெக்டாக சரியான முறையில் நம்ம ஓட்ட தெரிஞ்சால் போதும் அது உயிருக்கு ஆபத்தான நிலமைலலாம் கொண்டு போய் விடாது குதிரைன்றது நம்ம அதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிரினம் தான் இப்போ வண்டி காரு இதெலாம் ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அது தான் ஆனால் குதிரை அப்படி இல்லை அது ஒரு நம்ம நம்மள மாதிரி ஒரு உயிரினம் தான் அது நம் நமக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு பயம் இருக்கும் அதுனால அது எங்கே பயப்புடுது அது எதுக்கு பயப்படாமல் இருக்கும் அதெல்லாம் மட்டும் தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக அதை வழி நடத்துனா அது நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் அதனால குதிரை வந்து நம்ம நம்ம சொல்லுற மாதிரிதான் குதிரை போவுமே தவிர அது போக்கில் அது போகாது ஒரு சில டைம்மு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை அளவுக்கு எல்லாம் நம்மளை கொண்டுபோய் குதிரை விட்றாது அது வந்து நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி அதை நம்பலாம்